மதத்திலேந்து நான் பார்த்தது அப்படின்னா வந்து கிறிஸ்துவத்தில் வந்து கல்யாணம் வந்து உங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கா உனக்கு அவன் மேல் விருப்பம் இருக்கா பையன்ட்டையும் பொண்ணுகிட்டியுமே என் விருப்பத்தை கேட்டு பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பறம் வந்து கிறித்துவ மதத்திலேயே எல்லோருமே அமைதியான முறையை தான் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுவாங்க அவங்களோட பண்டிகையை வந்து கிறிஸுமஸுனு ஒன்று கொண்டாடுவாங்க அதில் வந்து தாத்தா ஒருத்தர் வந்து கிஃப்ட்டுலாம் நிறையா தருவார் அப்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதலாம் வந்து உண்மையாவே நடந்தால் நல்லாயிருக்கும் அதில் வந்து கிறிஸ்மஸ் வந்து நாங்களும் கொண்டாடியிருக்கோம் அது வந்து ஸ்டார்லாம் வந்து வீட்டு முன்னாடி கட்டி கேக்கெல்லாம் வெட்டி சொந்தக்காரங்களுக்கு இனிப்பு அதுமாதிரிலாம் கொடுத்துருக்கோம் ஏன்னா எங்க சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு ரிஸ்ஸு இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிறித்துவத்துலேருந்து இருக்காங்க அவங்க வந்து கொண்டாடும் போது அது பாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆக்க இப்போ கிறித்துவங்க கிறிஸ்த்துவ மதத்துலேருந்து அதலாம் வந்து நான் கத்துகணுனு ஆசைப்படுறேன்